ஒம்பது லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி முன்னூற்றி இரபத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எந்நூத்தி பன்னெண்டு